எழு உக்காரு சாப்பிடு டைம் ஆகுது ஸ்கூலுக்கு டைம் ஆகுது வா குட்டியானுக்கு தலைகானி எடுத்து கொடு தூங்குறியா சாப்பிட்றியா மேலே போயிவிட்டு கொஞ்சம் துணி எடுத்துகிட்டு வந்து தா இந்த மேலே எடுத்துகிட்டு போய் இந்த கொஞ்சம் காய வச்சுட்டுக் வா இந்த மிளகா ரொம்ப இதாக இருக்கு காய வச்சிட்டு வா அப்பறம் தூங்குறியா சாப்பிட்டுட்டு போ இல்லைனா இருந்துவிட்டு நாளைக்கு போகலாமே வந்தவொனே ஏன் போகிற இதுதான் அன்றாட உரையாடல்கள்